போன வாரம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருந்தாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னா வீட்டில் அப்பா அம்மா யாரும் இல்லை நான் மட்டும் தனியாக இருந்தேன் வந்த விருந்தாளி எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ இருந்தாலும் நான் அவங்களை நல்லபடியாக கவனிக்கணுன்னு சொல்லிவிட்டு வந்தவங்களை வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சேர எடுத்து போட்டு உட்கார சொல்லிவிட்டேன் உட்கார சொல்லிவிட்டு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் தண்ணி குடிச்சிட்டிருந்தாங்க ஐயயோ என்னடா பண்ணுறது திடீர்னு ரிலேட்டிவ் வந்துட்டாங்களே மதியம் லன்ச்சு கொடுக்கணுமேனு சொல்லிவிட்டு லன்ச்சு நமக்கு தெரிஞ்சம்த எதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் லன்ச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து பிரியாணி நல்லா சமைக்க தெரியும் ஸோ வந்து நான் யாருக்கு சமைக்க குடிக்கனாலும் மேலுமே நான் பிரியாணி தான் சமைச்சு கொடுப்பேன் அப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லாவே எனக்கு சமைக்க தெரியும் நான் போய்விட்டு கடைக்கு போய்விட்டு சிக்கன் வாங்கிகிட்டு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு பிரியாணியில பிரியாணி அரிசி வாங்கிகிட்டு வந்துவிட்டு பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நான் கொஞ்ச நேரத்துலயே நல்லா பிரியாணியை சமைச்சுவிட்டேன் பிரியாணி மட்டும் சமைச்சால் போதுமா கூடவே ஸ்வீட் அந்த மாரி கொடுக்கணும்ல ஸோ அல்வா பண்ணேன் கேசரியும் ப்ரெட் அல்வாவும் ரெடி பண்ணேன் கேசரி செம்மையாக இருக்குங்க நான் செஞ்சால் கேசரியும் அதை தவிர அதுக்கூட ப்ரெட் அல்வா அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்சால் செம்மையாக இருக்கும் இப்போ வந்தவங்களுக்கு நான் மதியம் லன்ச்சுக்கு வந்து பிரியாணியும் ப்ளஸ் ப்ரெட் அல்வா கேசரி கொடுத்தேங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க